தர்மபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பயஞ்சி கொடியேற்றுவாங்க மாவட்ட கலெக்டரு உட்பட ஒவ்வொரு மாவட்டத்தினரையும் எல்லோரையும் கூப்பிட்டு மாவட்ட ரீதியாக தர்மபுரி மாவட்டம் முழுவதும் கூப்புட்டு வந்து சிறந்த மாணவன் சிறந்த மாணவிகள் சிறந்த கல்வியாளர்கள் சிறந்த பாதுகாப்பு காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு திறமை அடிப்படையில் அவங்க என்னென்ன அந்த ஆண்டுகளில் சிறப்பாக செயல்பட்டாங்கன்றவங்களுக்கு மாவட்ட கலெக்டரு சுதந்திர தினத்து அன்று ஒவ்வொருத்தர்களுக்கும் சிறந்த முறையில் ஒரு விருது அறிவிப்பார்கள் அது அறிவித்து ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி அன்று ஒவ்வொருத்தருக்கும் அந்த விருது சிறப்பிக்குவார் அப்புடியே பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாடாலூர் வட்டத்தில் எங்கள் ஊரில் புதூர் மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெறுகிறது அது பார்த்திங்கன்னா ஐந்து நாட்கள் நடைபெறும் அந்த ஐந்து நாட்கள் என்ன பண்ணுவோம்னா முதல் நாள் அன்று சாமிக்கு கொலவல் வைப்பாங்க அப்படின்னா பல ஊர்லேருந்து கோயில் வரைக்கும் கொலவல் வைத்து விட்டு அன்னைக்கு திருவிழாக்கள் பார்த்திங்கன்னாவே ஐந்து நாள் மக்கள் வந்து கங்கணம் கட்டிப்பாங்க ஐந்து நாள் வந்து கங்கணம் கட்டிங்கின்னு தீச்சட்டி எடுத்தல் அப்பறமேட்டு பாத்திங்கன்னா அலகு குத்துதல் அப்பறம் ஓங்கிலிருந்து தொங்குதல் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நாளும் வான வேடிக்கை இருக்கும் ஐந்து நாள் திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நிரல் நடன நிகழ்ச்சிகள் பட்டிமன்றங்கள் அவ்வாறே போன்று பார்த்திங்கன்னா ஆர்க்கெஸ்ட்ராக்கள் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் வெவ்வேறு முறையில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன குழந்தைகள் விளையாடுகின்ற ரங்கராட்டினம்னு சொல்வாங்க பாருங்களேன் அது மாதிரி ரங்கராட்டினங்கள் குதிர வண்டிகள் இதில் எத்தனையோ விதமாக பார்க்கும்போது நிறைய நடக்கும் ஐந்து நாட்களுக்கு பயங்கர கூட்டம் திருவிழா பாலவூட்டில் இருந்து கிட்டத்தட்ட அங்கே சுற்றி இருக்குற பன்னெண்டு கிராம மக்கள் பன்னெண்டு கிராம மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடுதோறும் ஒரு ஒரு ஆடுகள் வெட்டி வழிபட்டு சாமிக்கு நேர்த்தி கடனை செஞ்சு உற்றார் உறவினர்கள் அனைவர்களும் கூப்பிட்டு புது புது துணிகள் வாங்கி கொடுத்து எல்லோருக்குமே மிக மிக மிக ரொம்ப சந்தோஷப்படுத்த கூடிய இந்த திருவிழாக்கள் திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா மாவட்ட கலெக்டர்லேருந்து இந்த தொகுதி எம்எல்ஏ உட்பட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வந்து திருவிழாக்கள் மக்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து முஸ்லீமும் இந்துக்கள் கிறிஸ்டியன்கள் எல்லோருமே ஒரு மனதாக ஒற்றுமையாக செயல்படக்கூடிய பண்டிகை எதுன்னு கேட்டிங்கன்னா தருமபுரி மாவட்டத்துலேயே மிகபெருசாக பார்த்திங்கன்னா புதூர் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கள் அனைத்து கடைகளும் அனைத்து பொருள்களும் அனைத்துமே தரமான விலையிலும் சரியான முறையிலும் இங்கு கிடைக்கும் இந்த திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் இதான்னு கிடையாது அனைத்து பொருளுமே இங்கே கிடைக்கக்கூடிய பொருள் அப்பேர்பட்டது பார்த்திங்கன்னா அப்பேர்ப்பட்ட திருவிழா தான் புதூர் மாரியம்மன் பன்னெண்டு கிராம மக்களும் பார்த்திங்கன்னா அவங்க உறவினர்கள் உட்பட எல்லோருமே கூப்பிட்டு நிகழ்ச்சிக்கு எவ்வளோவோ செலவு பண்ணி கொண்டாடக்கூடிய பண்டிகை நம்ம பாலவோடு தருமபுரி டிஸ்டிக்கில் மிகப்பெரிய பண்டிகை இது இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் விடாமல் நாங்கள் செய்வோம் ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்காரரும் கண்டிப்பாக எல்லோருமே சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம்